ஹலோ நான் அ நான் சிவாஜி பேசுகிறேன் பிரச்சனை என்னென்னா ஊரில் வந்து சாக்கடை வசதி தெருவிளக்கு தண்ணி வசதி போன்ற வசதிகளு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் அதெல்லாம் செஞ்சிக்கொடுக்கணும் நாலுப்பேருக்கு ஓஏபி இல்லை லைட் எரியிறதில்லை ஊர் சுத்தம் இல்லை ஊர் சுத் ஊர் சுத்தம்

ஆ ரோடு வசதி ம்

ம் வேறு நம்ப வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டு இல்லை அதனால் அதையும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் ம் சரி வாங்கள் தலைவர பார்க்கலாம் பஞ்சாயத்து தலைவரை பார்க்கலாம் எம்எல்ஏ பார்க்கலாம்

ஆ செஞ்சால்தான் ஆகும் மக்கள் ரொம்ப கீழே ரொம்ப வறுமைக்கு கீழே இருக்குறாங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத இருக்காங்க ஒரு சில குடும்பங்கள் அந்த குடும்பத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் நம்ப செய்யணும்

சரி சரி அப்படியே இந்த கிராமப்புறத்தில் அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அந்த நர்ஸுங்க வந்து வீடு வீடாக கொஞ்சம் பார்த்து இந்த மாத்தரை மருந்து கொடுத்தாங்கன்னா நல்லாருக்கும் ஒரு சிலர் வந்து நடக்கக்கூட முடியாத இருக்காங்க ஒன்றும் தெரியல பட்டா இப்போ நெ நிறையாப்பேர் வீட்டு பட்டா இல்லாத இருக்காங்க புறம்போக்குல வாழ்ந்துக்கின்னு இருக்குறாங்க பட்டா வாங்கணும்

இந்த சிலபேர் எல்லாம் இருக்காங்க அந்த ப ப அந்த ஒரு கொஞ்சப்பேருக்கு அந்த பட்டா வீட்டு மனை இதெல்லாம் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணும் அந்த தாசில்தாரை அவங்களலாம் கொஞ்சம் ஆ சரி சரி வந்து கொஞ்சம் செஞ்சிக்கொடுத்தா நல்லாருக்கும்